இப்போ வந்து விவசாயமுன்னாவே பிரச்சனைதான் விவசாயம் செய்யும் விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து விவசாயம் செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கையில பணம் இருக்கணும் அப்படி ப பணம் இல்லாத பட்சத்தில் போயிட்டு லோன் கேட்போம் லோன் கேட்டால் இப்போ வா அப்போ வான்னு சொல்லுவாங்கள் அப்படி இல்லைன்னா போய் கந்துவட்டி வாங்குவோம் கந்துவட்டி வாங்கும்போது நம்மளால கட்ட முடியாது இப்போ வந்து விவசாயம் நம்ம அவ்வளோ படுத்த பிறகு விவசாயம் செய்வோம் பூமியை நம்பி செய்வோம் பூமியை நம்பி நம்பி செய்யும்போது திடீர்ன்னு மழை வரும் மழை வந்துச்சின்னால் அது அடிச்சிட்டு போயிடும் நஸ்டம் லாஸ் நம்மளுக்குதான் ஏன்னா இந்த விவசாயத்தில் வர்ற பணத்தை லாபத்தில்தான் அந்த கடனையும் கட்டணும் நம்ம குடும்பத்தையும் பாத் குடும்பன்னா அந்த பணத்தை நம்பிதான் இருக்குது விவசாயத்தில் வர லாபத்தை நம்பிதான் இருக்குது சப்போஸ் அதிலையும் நஸ்டம் ரொம்ப லாஸ்ஸு மழை வந்துச்சின்னால் என்ன பண்ணுறது கடனையும் கட்ட முடியாது குடும்பத்தையும் பார்த்துக்க முடியாது ஒரு வேளை சோறு கூட இல்லாமல் அவ்வளோ பிரச்சனை ஒவ்வொரு நாளுமே இதனாலதான் விவசாயிகள் வந்து மன நொந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க இப்போ அந்த குடும்பம் நடுத்தெருவில் நிற்கிது அதனால வந்து அவ்வளோதான்